ஹலோ ஓலா கம்பெனிங்களா நான் அஸ்தம்பட்டி உழவர் சந்தை பக்கத்துலேர்ந்து பேசுறேங்க எனக்கு சேலம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு போகிறத்துக்கு ஒரு வண்டியை முன்பதிவு செய்யணும் எனக்கு பத்தரை மணிக்கு வண்டிங்க ட்ரைவர் கொஞ்சம் சீக்கரம் வருவாருங்களா இப்போ மணி பத்தாவதுங்க இப்போ உடனே வந்தாருன்னா தான் நான் பத்தரை மணிக்குள்ளாற பேருந்து நிலையத்துக்கு போயிட்டு எனக்கான வண்டியை நான் பிடிக்க முடியும் ட்ரைவர் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டாருன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க வருவாராக இல்லைங்களா எனக்கு அதை கொஞ்சம் தெளிவாக இப்போவே சொல்லிடீங்கன்னா நான் வேறே ஒருத்தரை புக் பண்ணுறத்துக்கு எனக்கு வசதியாக இருக்கும்